இப்போ கேஸ் அடுப்பில் சமைத்தோம் அப்படின்னா கொழம்போ சோறோ அப்படின்னா மத்தியானத்துக்கு மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கெட்டுப் போயிடுது அதனால நம்ம வந்து கேஸ் அடுப்பில் சமைக்கிறதை விட்டுவிட்டு நேரடியாக நெருப்பில் வைச்சு பண்ணினோம் அப்படின்னா அது வந்து என்றைக்கா இருந்தாலுமே அது வந்து கெட்டும் போகாது அடுத்தநாள் காலையில் வர்றனால் அதுபாட்டுக்கு இருக்கும் இதே இது மீன் கொழம்பு சோறு அதலாம் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து தோணும் இதே இது கேஸ் அடுப்பில் பண்ணிணோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்காது ஆனால் நமக்கு வந்து நம்ம ஹெல்த் அளவில் வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கும் இப்போ வந்து மீன் கொழம்பு கருவாடு கொழம்பு அந்தமாதிரிலாம் நேர இது இது அது என்னது ஸ் நெருப்பில் சமைத்தோம் அப்படின்னா நெருப்பில் சமைத்தோம் அப்படின்னா அது வந்து வேகமாகவும் எரியும் அதேமாதிரி சாப்பிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து எப்படி சமைக்க சமைப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தண் எண்ணெய் அப்புறம் வந்து கடுகு எல்லாத்தையும் போட்டுவிட்டு அப்புறம் தேங்காய் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் மீனை வந்து கழுவிட்டு கழுவுன மீனை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வச்சுட்டு அதிலே உள்ள கங்கில் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த கொழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் சாப்பிறதுக்கும் எல்லாேருக்கும் தோணும் கேஸ் அடுப்பில் சமைக்கிறனால் நமக்கு வர்ற நோயை விட அதுக்கு கட்ற கரண்டு பில் ஓ ஃபீஸ்ஸோ அதுக்கு கட்ற ஃபீஸ் தான் அதிகமாகவே இருக்குது தவிர அதனால் கேஸ் அடுப்பு நம்ம நிப்பாட்டிவிட்டு நம்ம விறகடுப்புல சமைத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்ரென்த்தாகவும் இருக்கும் முந்தி உள்ள காலத்தில் உள்ள ஆட்கள் எல்லாேருமே விறகடுப்புலதான் சமைத்தாங்களே தவிர கேஸ்ஸோ இன்டெக்ஸன் ஸ்டவ்வோ அப்பெலாம் அப்போ அது கிடையாது அதனால நம்ம வந்து இப்போ கேஸ் அடுப்பை கொஞ்சம் நிப்பாட்டிவிட்டு விறகடுப்புல சமைத்தா எல்லாேருமே நல்லா இருக்கலாம் நல்லபடியாக வாழவும் செய்யலாம்